எனக்கு வந்து ஃபோட்டோ என்னோடய ஃபோட்டோக்ராஃபி மூலமாக இந்தியாவை வந்து காட்ட வாய்ப்பு கிடச்சா நான் வந்து என்ன செய்வேன் அப்படினா ஃபஸ்ட்டு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லதான் ஃபோட்டோ எடுப்பேன் ஏன்னா அங்கே வந்து ஒரே கல்லால்லான சிலை வந்து இருக்குல அந்த நந்தி வந்து கொஞ்சம் அழகாக தெரிகிற மாதிரி எடுத்துக் காட்டுவேன் அதுக்கப்பறம் வந்து ஹாக்ரால இருக்கிற தாஜ்மஹாலை எடுத்துக் காமிப்பேன் அதுக்கப்றம் வந்து சின்ன சின்ன மலை சைட்லாம் இருக்குதில்ல அந்த மாதிரி இடத்தியுல்லா ஃபோட்டோ எடுத்துக் காட்டுவேன் ஏன்னா அந்த மலை பக்கலாம் யாரும் அதிகமாக போயிருக்க மாட்டாங்கள் ஸோ அந்த ஃபோட்டோஸெல்லாம் எடுத்து எடுத்து வச்சிருப்பேன்